நான் விடியற்காலை நாலரை மணிக்கு எழுந்து காலைக் கடன்களை முடித்து ஒரு மணி நேரம் ஓட்டப் பயிற்சி செய்வேன் தற்பொழுது ஐந்து கிலோமீட்டர் வரை ஓடிக் கொண்டிருக்கிறேன் மேற்கொண்டு ஒரு பத்துக் கிலோமீட்டர் ஓட முயற்சி செய்துக் கொண்டு இருக்கின்றேன் மேலும் அனைவரும் உங்களால் முடிந்த அளவு ஒரு கிலோ முதலில் ஒரு கிலோமீட்டரில் தொடங்குங்கள் அடுத்து இரண்டுக் கிலோமீட்டரில் ஓட தொடங்குங்கள் அடுத்து மூன்று கிலோமீட்டர் ஓட தொடங்குங்கள் முதலில் எழுவ ஓட்டப் பயிற்சிக்காக எழுவதற்கு பயிற்சி செய்யுங்கள் ஒரு நாள் எழுந்துவிட்டீர்கள் என்றால் அடுத்த நாள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எழுப்பு வந்துடும் அதற்கப்புறம் நீங்கள் ஓட முயற்சி செய்யுங்கள் எடுத்தவுடன் ஓட்டப் பயிற்சி செய்ய வேண்டாம் வார்ம் அப் செய்துக் கொண்டு அதற்கப்புறம் ஓடத் தொடங்குங்கள் முதலில் மெதுவாக ஓடுங்கள் அடுத்து பின் மீடியமாக ஓடுங்கள் அடுத்து இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுங்கள் உங்கள் உடல் உழைப் உடல் தேவைக்கேற்ப ஓடப் பயிற்சி ஏற்றுக் கொள்ளுங்கள் நன்றி